ஹலோ ஹலோ மேம் பிரின்ஸிபல் மேம்மா மேம் மேம் ஆ நான் கீர்த்தனாம்பிகை ஆ பிஎஸ்டபுள்யூ செகண்ட் இயர் படிக்கிறேன் மேம் ஆ நான் வந்து ஐடிங் கார்டு வந்து மிஸ் ஆகிடுத்து என்னுடையது இல்லை மேம் நான் பேகில் தான் மேம் வச்சிட்டிருந்தேன் அது எப்படி மிஸ் ஆச்சுனே தெரியலை நானும் எல்லா இடமும் தேடிட்டேன் வீட்டில் கூட தேடிட்டேன் மேம் கிடைக்கலை சாரி மேம் மேம் நான் வந்து ஹச்ஓடி சார் கிட்ட கேட்டேன் அவங்க வந்து உங்கக்கிட்ட கேட்க சொல்லியிருந்தாங்க மேம் இப்போ எனக்கு ஐடிங் கார்ட் வேணும்னால் என்ன மேம் பண்ணுறது ஓகே மேம் ஆ நல்லா தான் மேம் போயிட்டுருக்குது ஸ்டாஃபெலாம் நல்லா நடத்துகிறாங்க கிளியராக நடத்துகிறாங்க ஆ ஆ அதெல்லாம் வந்துடுறாங்க மேம் மேம் என்னுடைய ஐடிங் கார்ட் வந்துடுல மேம் எக்ஸாமுக்குள்ளே சாரி மேம் அது வேணும்ட்டே தொலைக்கலை அது மிஸ் ஆகிடுச்சி சாரி மேம் இனிமேல்ட்டு இப்படி நடக்காது ஓகே மேம் ஆ தேங்க் யூ மேம்